இப்போ எப்பிடினா ஒரு இடத்துல வந்து ஒரு பத்துப் பேர் வேலை பார்க்குறோனா வெச்சுக்கோயேன் பத்துப் பேர் வேலை பார்த்தா அதில் வந்து நம்மளோடய எப்படிக்கும் அப்படி தான் இருப்பாங்க அஞ்சுப் பேர் பேசுவாங்க ரெண்டுப் பேர் பேசுவாங்க மூணு பேர் பேசுவாங்க நாலு பேர் பேசுவாங்க ஒரு பேர் இப்போ வந்து நான் இப்போ வந்து ஒரு வேலை பார்த்துட்ருக்கேன் ஒரு ஜாப்லேயோ இல்லை ஒரு ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருக்கேன் எனக்கு வந்து எதிரி வந்து அஞ்சு பேர்யிருப்பாங்க அந்த அஞ்சுப் பேரையும் நம்ம எதிரியாக வெச்சுக்கக்கூடாது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு நம்ம வீட்டில் உள்ளவங்க ஒருத்தராக நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க ஒருத்தராக அப்படி தான் நம்ம வெச்சுக்கணும் அவங்கள அவங்க வேணா இல்லை நமக்கு வேணா அவங்கள நமக்கு பிடிக்கல அப்புடிலாம் சொல்லிட்டு நம்ம போககூடாது அவங்களும் நமக்கு வேணும் நம்மளும் அவங்களுக்கு வேணும் அந்த ஒரு எண்ணத்தில் தான் எல்லோருமே இருக்கோம் அதனால் யாரையும் யாரும் ஒதுக்கக்கூடாது இப்போ நம்ம வீட்டில் வந்து நாலு பேர் அக்கா தங்கச்சினா எப்படி நம்ம வந்து சண்டை போட்டுப்போம் உடனே சேர்ந்துப்போம் அதே மாதிரி தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி நம்ம அம்மாவாக இருந்தாலும் சரி நம்ம அப்பாவாக இருந்தாலும் சரி நம்ம ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற நம்மளோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி இப்போ ஸ்கூலில் எப்பிடினா அவ பேக்லேந்து ஒரு சாக்லேட் எடுத்துகிட்டு நம்ம சண்டை போடுவோம் க ஸ்கூலில் எப்படி அவள் பேக்லேந்து ஒரு பேனா எடுத்து ஒழியை வெச்சுக்கிட்டு சண்ட போடுவோம் நோட் எடுத்து ஒழியை வெச்சுக்கிட்டு சண்டை போடுவோம் அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ்லேயும் அப்படி தான் அதனால் எல்லாத்தமே நம்மளால சமாளிக்க முடியும் ஆண்களால் மட்டும் தான் எல்லாமே முடியுமா இல்லை பெண்களாலும் அனைத்தையும் செய்ய முடியும் அனைத்தையும் சாதிக்க முடியும் என்ற ஒரு வாய்ப்பை உறுதிக் கொண்டு அதெல்லாம் கிடையாது இப்போ வந்து எப்பிடினா ப இப்போ என்னோடய உனக்கு பேச பிடிக்கலையா நீ ஒதுங்கி போகிறியா உன்னைய தேடி நான் வந்துக்கிட்டே இருப்பேன் யான் என்னோடய பேச மாட்டுற யான் என்னோடய ஒதுங்கி போகிற யான் என்னைய பிடிக்கலையா என்னோடய பேச மாட்டியா உனக்கு என்ன தான் பிரச்சின என்ன பிரச்சினன்னு என்ட்ட சொல்ல வேண்டிய தானே சொன்னின்னா நான் உன்னைய விட்டு ஒதுங்கிடுவேன்ல உன்னைய சும்மாக டார்ச்சர் பண்ண மாட்டேன் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன் எந்த பிரச்சினையும் உன்ட்ட நான் கொடுக்க மாட்டேன் நீ பிடிக்கலையா ஒதுங்கி போயிட்டு இல்லை பிடிச்சிருக்கா என்னோடய வா இப்போ எப்பிடினா இப்போ நாங்கள் ஒரு அஞ்சுப் பேர் ஒரு கேங்குனா இன்னொரு அஞ்சுப் பேர் வேறு கேங்குனா இப்போ அவங்க அஞ்சுப் பேரில் வந்து மூணு பேர் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாங்கனா எல்லோருமே தான் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க அந்த கேங் அப்படி இப்போ நம்ம கேம்ங் எப்புடினா நம்ம கேங்கில் வந்து ரெண்டு பேர் நமக்கு எதிரி எதிரினா அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ சாப்பிட்றிங்களா அப்புடினு பக்கத்தில் உள்ளவங்கள விட்டு கேட்க சொல்லணும் இல்லை எனக்கு வேணா அப்டினு சொல்லிட்டாங்கனா நம்ம சாப்பிட்றத தனியாக வெச்சுக்கணும் அப்படி இல்லைனா என்ன பண்ணும் அவங்களோட ஜாலியாக இருக்கணும் ஜாலியாக பேசணும் எல்லோருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம வீட்டில் உள்ளவங்களும் நம்மளோட கூட பிறந்தவங்க அப்பா அம்மா தங்கச்சி அக்கா அண்ணன் தம்பி சித்தி சித்தப்பா அந்த மாதிரி தான் வெளில உள்ளவங்களும் அதே டைப் தான் நம்ம எப்படி ஒருத்தவங்கள்ட்ட மரியாதையாக மரியாதை கொடுத்து நடந்துக்கிறோமோ அதே மாதிரி அவங்களும் நம்மள்ட்ட நடந்துப்பாங்க நம்மளும் அவுங்கள்ட்ட நடந்துக்கலாம் ரொம்ப பெட்ரு தான் அது எந்த பிரச்சினையும் கிடையாது அதனால இப்போது உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்குறேனா நீங்கள் எனக்கு மரியாதை கொடுப்பீங்க இல்லை உங்களை நான் வேணா அப்புடினு சொல்லறேனா என்னைய நீங்கள் வேணான்னு சொல்லுவீங்க பழகுவதற்கு சிரமமான ஒருவருடன் நீங்கள் சேர்ந்து வேலை வேலை செய்ய வேண்டி இருக்கின்றதா ஒரு சூழ்நிலையை பற்றி சொல்லுங்கள் அதை எப்படி சமாளிப்பீர்கள் அப்புடினா அந்த கொஸ்டின்க்கு இப்போ நான் ஆன்சர் பண்ணிக்கிட்டுருக்கேன் சேரி இந்த வேலை முடிஞ்சோன இப்போ ஒரு கொத்தனார் வேலைக்கு போகிறோம் கொத்தனார் வேலைக்கு போனால் எப்புடினா நாலு சித்தாளு நாலு முதலாளி இருப்பாங்க நாலு சித்தாளையும் எப்புடினா முதலாளியெல்லாம் அவங்கவுங்க வேலை பண்ணுவாங்க சித்தாளுங்க எப்புடினா மண் கூட தூக்கி கொடுக்கணும் ஜல்லி இரும்பு கல்லு சிமெண்ட்டு எம் சாண்டு இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சினைய நம்ம வந்து சமாளிக்கிலும் பெண்கள் அவ்வளோ தான் ஈஸியாக இப்போ என்கிட்ட உங்களுக்கு பேச பிடிக்கிலனா ஈஸியா உங்களை நான் இழுத்துடுவேன் ஏன் பக்கம் என்னால் அது முடியும் உங்களால் என்னோடய நான் உன்னோடய நான் பேசமாட்டேன் அப்பிடினிங்கனா உங்களை நான் ஈஸியாக ஏன் பக்கம் ரன் பண்ணிட்டு கொண்டுட்டு வந்துருவேன் ரன் பண்ணிவிடுவேன்